நான் ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு வந்து ஃப்ளிப்கார்ட் அப்படின்ற ஒரு தளங்களில் தான் நான் வந்து பயன்படுத்துவேன் சரிங்களா இந்த தளங்களில் வந்து நம்ம ஒரு இது ஆட்ரு பண்ணோம்னா ஒரு குறிப்பிட்ட டேட்டு கொடுப்பாங்க அந்த குறிப்பிட்ட டேட்டு ஆனால் அதோடு சீக்கரமாகவே வந்துடும் ஆனால் அந்த டேட்டு கொஞ்சம் லாங்காக தான் கொடுத்துருப்பாங்க ஆனால் அதோடு சீக்கரமாகவே வந்துடும் சில சமயங்களில் வந்து ஆடர் வந்து எடுத்துட்டே வர மாட்றாங்க சில டைம் ஆர்டரில் வந்து இப்போ ஒரு மொபைல் ஆர்டர் பண்ணோம்னா அந்த மொபைலுக்கு பதிலாக வேறு ஏதோ வந்து வெச்சு கொடுத்து அனுப்ச்சி விட்டுர்றாங்க இது வந்து ரொம்ப மக்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது சரிங்களா அதேசமயம் நல்ல விஷயம் என்னென்னா ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு தரம் குறைந்த அந்த மாரி பொருள் எதுவுமே வராது எல்லாமே நம்மளோடய ரேட்டுக்கு ஏற்ற மாரி காசு எவ்வளோ பட்ஜெட் எவ்வளோ கொடுத்து வாங்குகிறோமோ அதுக்கு ஏற்ற தரத்துக்கு தான் வரும் பொருளள்லாம் சரிங்களா ஃப்ளிப்கார்ட்டில் அதே மாரி நம்ம ஒரு பொருள் ஆர்டர் பண்ணோம்ன்னா கேஷ் ஆன் டெலிவரியும் உண்டு ஃப்ரீயாக டெலிவரி பண்ணுறதும் உண்டு அதே சமயம் நம்ம ஒரு இது ஆர்டர் பண்ணிவிட்டு அதை நம்ம அடிக்கடி கேன்சல் பண்ணவும் கூடாது கேன்சல் பண்ணுறோம்னா அந்த ஃப்ரீ டெலிவரி வந்து கேன்சல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆர்டர் பண்ணணும்னா அதுக்கப்புறம் டெலிவரி பண்ணுறதுக்கு வந்து அது வந்து தனியாக காசு கேட்பாங்க சரிங்களா அதேமாரி ஃப்ளிப்கார்ட்டில் நிறையா ஆஃபர்ஸ் வரும் ஆஃபர்ஸ் ஒரு பொங்கல் தீபாவளி அந்தமாரி டைம்லாம் ஆஃபர்ஸ்லாம் வரும் அந்த ஆஃபர்ஸ்லாம் நம்ம பய பயன்படுத்திக்கணும் சில டைம் எப்போ வேணுனா ஆஃபர் விடுவாங்க இந்த டெலகிராம் லிங்க்குலலாம் சேரும்பாங்க அதேமாரி ஒரு நல்ல லிங்க்காக பார்த்து சேரணும் தேவயில்லாத லிங்க்குலல்லாம் போய் சேர்ந்துட்டு அதெல்லாம் ரொம்ப சிக்கலாகிடும் ஆஃபர் கொடுத்தாங்கன்னா அந்த டெலெக்ராமுலல வந்து உடனே அந்த ஆஃபர் வந்துடும் அந்தமாரி சில டைமில் எப்போயோ ஒரு டைம்லாம் சில டைம்லாம் உடனே ஆஃபர் வந்துடும் அதெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்திக்கணும் சரிங்களா அதெல்லாம் பயன்படுத்தி நல்லா ஒரு காசு மணியை சேவ் பண்ணி வெச்சிக்கணும் நம்ம நேரில் போய் வாங்குகிறதோட ஆன்லைனில் வந்து ரொம்ப கொறைஞ்ச ரேட்டுக்கே எல்லா பொருளும் கிடைக்கிது காசு சேவ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு ஒரு வாரத்துக்கு நேர்லேயே வாங்குகிறதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வாங்கி வெச்சிக்கிட்டீங்கன்னா ஆன்லைனில் வந்து புக் பண்ணி வெச்சிட்டிங்கனா நல்லா உங்களுக்கு வசதியாக இருக்கும் சரிங்களா ஃப்ளிப்கார்ட் வந்து இதுதான் நல்ல விஷயத்துக்கு யூஸ் ஆகுது கெட்ட விஷயம் என்னென்னா அதான் சொன்னேன்ல ஒரு பொருளை ஆட்ரு பண்ணோம்னா அந்த பொருளுக்கு பதிலாக மாற்றி எடுத்துட்டு வந்துடுறாங்க அந்த பொருள் வந்து திருப்பி ரிட்டன் பண்ணாலும் அதையும் எடுத்துக்க மாட்றாங்க அந்த வீடியோ அந்த பிரிக்கிறதுக்கான வீடியோ அந்த ஆதாரங்கள் அதெல்லாம் காம்மிச்சா மட்டுந்தான் எடுத்துக்கிறாங்க அதேமாரி அந்தமாரி காம்மிச்சாலும் இல்லை இதெல்லாம் நாங்கள் கொடுக்கல அந்தமாரிலாம் வந்து சொல்கிறாங்க இதுதான் வந்து ஒரு கெட்ட விஷியம் ஃப்ளிப்கார்ட்டில் எனக்கு பிடிக்காதது மற்றபடி ஃப்ளிப்கார்ட்டில் நான் நிறைய ஆர்டர் பண்ணிருக்கு பண்ணியிருக்கேன் ஷாப்பிங் எல்லாம் பண்ணிருக்கேன் ட்ரெஸ்ஸு ஷூ இந்தமாதிரிலாம் கம்மி ரேட்டுலயே சில டைம்லாம் விடுவாங்க பண்ணிருக்கேன் நல்லாயிருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஃப்ளிப்கார்டு அமேசான்லாம் பண்ண மாட்டேன் ஃப்ளிப்கார்டு மட்டுந்தான் சரிங்களா ஃப்ளிப்கார்ட்டில் ம அதேமாரி நிறைய பேர் தேவயில்லாம நம்ம நம்பர்லாம் கொடுத்து இந்தமாரிலாம் ஆட் பண்ணிருவாங்க அதனால் கெஸ்ட்டு அந்தமாரிலாம் வந்து ஆட்ரு லாகின் பண்ணி வையுங்க தேவயில்லாம நம்ம இதெல்லாம் ஈமெயிலு அந்தமாரிலாம் போட்டு லாகின் பண்ணி வைக்காதிங்க மத்தவங்களும் லாகின் பண்ணி வெச்சிருவாங்க சரிங்களா அதனால் நம்ம மணி சேவ் பண்ணிக்கிட்டு ஃப்ளிப்கார்டு ரொம்ப உதவியாக இருக்கும் ஃப்ளிப்கார்டு யூஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் ஆஃபரும் வரும் அதேமாரி மீஷோன்னு ஒன்று இருக்குது அதுவும் நல்லாதான் இருக்கும் அதுவும் நான் யூஸ் பண்ணிருக்கேன் அதுலேயும் நான் ஆட்ரு பண்ணிருக்கேன் இதான் ஏ ஃப்ளிப்கார்ட்டோடய கருத்து